நிச்சயமா என்னோடய வாழ்வாதாரம் மின்சாரத்தை நம்பி தான் இருக்குது நான் செய்ய கூடியது வந்து ஒரு ஆசிரியப்பணி ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியையாக நான் வந்து இருக்கிறேன் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மணியில் ரெண்டு மணி நேரத்திலருந்து மூணு மணி நேரம் வந்து வகுப்பில் நம்ம பாடம் எடுப்போம் மீதம் இருக்கிற நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கணினியை தான் பயன்படுத்துகிறோம் கணினியை பயன்படுத்தினோனா கண்டிப்பாக மின்சாரம் தேவை அப்போ இந்த மின்சாரம் இல்லை அப்படினாக்கா கணினியை கண்டிப்பாக பயன்படுத்தவே முடியாது எதுக்காக கணினியை பயன்படுத்துகிறோம் ஒரு குழந்தைங்களுக்கான பாடங்களை சொல்லி கொடுக்கும் போது அதில் அந்த வினாக்களை எடுக்கிறதுக்கோ மறுநாள் வந்து பாடம் நடத்துறதுக்குரிய முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து நம்பளுக்கு கணினி கணினி கண்டிப்பாக தேவைப்படுது அதே மாதிரி இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அதில் வந்து ஒரு நம்ம வந்து நம்மளுடைய ஆராய்ச்சினுடைய முடிவுகளை வந்து வெளியிடறதுக்கு அதை வந்து எழுத்துக்களில் நம்ம வந்து எழுதுறோம் அதே மாதிரி அதில் வந்து ஒரு கட்டுரைகளாக அதில் வந்து நம்ம வரையறோம் ஆய்வு கட்டுரைகளில் நிறைய நம்ம வந்து வரையறோம் இதுக்கு இந்த மாதிரி பல விஷயத்துக்கு கணினியை இன்றைக்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்கு வந்து கண்டிப்பாக மின்சாரம் வகிக்குது ஏன் அப்படின்னா மின்சாரம் இல்லைன்னா என்னோடய முக்கியமான ஒரு பொருளான கணினியை என்னால் பயன்படுத்த முடியாது இப்போ இப்போ மின்வெட்டுகாலங்கள் கண்டிப்பாக வர தான் செய்யுது நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனா மின்வெட்டுகளின் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து யுபிஎஸ் பயன்படுத்துகிறோம் பேட்டரி மூலமாக வந்து மின்சாரத்தை சேமிச்சு வச்சு அதை வந்து மின்வெட்டு காலங்களில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இன்வெர்ட்றுகளும் இருக்குது கல்லூரிகலில் இன்வெர்ட்றுகள் இருக்குது வீட்டிலியுமே இன்வெர்ட்றுகள் இருக்குது அதனால வந்து மடிக்கணினி பயன்படுத்துவது வீட்டில் வந்து கல்லூரிகளில் வந்து கணினியை பயன்படுத்துவதோ நம்பளுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி வச்சுகிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டும் இருக்கிறோம்